தற்போதைய மனித வாழ்க்கையில் விளையாட்டு என்பது முக்கியமான செயலாக கருதப்படுகிறது இப்பொழுது பள்ளிக்கூடங்களில் எல்லாம் கல்வி என்பது முக்கியத்துவத்தை காட்டுகின்றனர் ஆனால் அதில் விளையாட்டு என்பது முக்கியம் என்பதை எவரும் காட்டுவது இல்லை விளையாட்டு என்பது ஒன்று ஒரு மனிதனுக்கு இருந்தால் தான் உடல்கள் நிலமாகவும் திடமாகவும் இருக்கும் விளையாட்டு என்பது வெறும் கபடி குச்சுப்பிடி அந்த மாதிரி ஆட்டங்கள் மட்டும் தேவைப்படாது மனித உடல்கள் அனைத்து செயல்களும் மேம்படுத்த விளையாட்டு என்பதும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது இப்போது இந்தியாவில் விளையாட்டை ஊக்குவிக்க சில பல போட்டிகள் வைக்க வேண்டி இருக்கிறது அங்கங்கு உள்ள பள்ளிகளில் அதிகப்படியான போட்டிகள் வைக்க வேண்டும் அப்பொழுது தான் மாணவர்கள் அதிலில் பங்கேற்பார்கள் மாணவர்களின் பங்களிப்பு இருந்தால் தான் அந்த விளையாட்டு என்பது ஒன்றை ஊக்குவிக்க முடியும் இப்பொழுதெல்லாம் கல்வி என்பது முக்கியம் என்பது செயல்பாட்டில் உள்ளது கல்வியும் முக்கியம் தான் அதற்போக விளையாட்டும் முக்கியம் தான் விளையாட்டு இருந்தால் தான் உடல் நிலமாகவும் திடமாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது விளையாட்டு தான் நம்மள் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை போக்குவதும் விளையாட்டு தான் அதனால் விளையாட்டு என்பது அனைத்து மக்களின் வாழ்க்கையிலும் முக்கியமாக இருக்கிறது சிறிய வயதில் இருந்தே விளையாட்டைத் தவிர்த்து விட்டு படிப்பு என்பது முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதை விட விளையாட்டும் கல்வியும் இரண்டும் சரிசமமானது ஆதலால் இரண்டையும் கற்று படித்து வர வேண்டும் என்பதை அனைத்து மாணவர்களின் அறிவாற்றலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுது தான் இந்த நிலைமை மாறி விளையாட்டும் கல்வியும் முக்கியம் அதை போக அவர்களது ஆரோக்கியமும் சிரமம் இல்லாமல் நல்ல நீண்ட வாழ்க்கை கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்